ஹலோ ஹலோ கேட்குதா ஆ சொல்லுங்க ஏன் உங்கள் பசங்கள் வரல ஸ்கூலுக்கு இன்னிக்கு முக்கியமான பண்டிகை வருஷம் ஃபுல்லாக பண்டிகை தாங்க வருது அதுக்கு போய் ஸ்கூல் பசங்களை லீவ் போட வைப்பிங்ளா இல்லை ஒன்றும் அவ்வளோ தான் இன்னும் ஒரு பத்து நாளில் எக்ஸாம் வேறு வர போகுது இந்த டைமில் லீவ் போட வைச்சா எப்படி பசங்களோட படிப்பெல்லாம் கெடுது வேறு அதான் நாங்களே இந்த மாதிரி டைமில் க இது மாதிரி லீவ் போட வைச்சா அவங்க மைன்ட் செட் ஃபுல்லாக அந்த பண்டிகை அப்படி தான் போகும் அதனால் தான் சொல்கிறேன் இல்லை கிளாஸில் மீதி எல்லா பசங்களும் கம்பல்சரி வந்தே ஆகன்னு அப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குது இந்த மாதிரி டைமில் நீங்கள் லீவ் போட வைச்சா எப்படி ம் இல்லை ஏற்கனவே லாஸ்ட்டு எக்ஸாமில் கூட மார்க் ஏதோ கொஞ்சம் கம்மியாக எடுத்தாங்க அதனால் தான் இந்த டைமாவது கொஞ்சம் நல்லா எடுக்க வைக்கணும் இல்லை நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிவிடுங்க இன்னிக்கி ஒரு நாள் வேணால் லீவ் எடுத்துக்கோங்க ரெண்டு நாளெல்லாம் வேணாம் சரி படிக்கிறதெலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுறேங்க படிக்க வச்சு நாளைக்கு வர சொல்லிடுங்க எக்ஸாம்க்கு பிரிப்பேராக